ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் நீங்கள் யார் எங்கேயிருந்து பேசுகிறிங்க ஓகே மேம் ஓகே மேம் என்ன வேணும் உங்களுக்கு எங்கள் ரெஸ்ட்டாரெண்ட்ல வந்து மீல்ஸ் இருக்குது வெஜ்ஜி மீல்ஸ் இருக்குது அது இல்லாமல் நாண்வெஜ் மீல்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கி அதுதான் மேம் அதிகமாக இருக்குது ஃபிஷ் ஃப்ரை இருக்குது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்குது அப்புறம் வந்து நிறைய நண்டு ஃப்ரை இருக்குது ப்ரான்ருக்குது வஞ்சரம் இருக்குது ரசம் இருக்குது ஒயிட் ரைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மேம் வேணும் என்ன மேம் ஆ இருக்குது மேம் இன்னைக்கி வந்து அது ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மேம் நண்டு ஃப்ரை ந நண்டு ஃப்ரை வித்து பெப்பர் ரசம் வந்து த்ரீ ஃபிஃப்ட்டி மேம் ஓகே மேம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு வருது மேம் எஸ் மேம் டிஸ்கௌன்ஸ் இருக்குது மேம் டிஸ்கௌன்ஸ் இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வேணா ஃபிஃப்ட்டி ப ஃபிஃப்ட்டீன் பர்சண்டேஜ் வந்து டிஸ்கௌன்ட் பண்ணுறோம் மேம் எஸ் மேம் நாங்கள் என்ன நாங்கள் பேக் பண்ணி வச்சிரவா டெலிவரி எப்படி மேம் ஓகே மேம் பண்ணிடுறோம் உங்களோடய அட்ரஸ் சொல்லுங்கள் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஒரு ஆ ஒரு ஆஃபனார்ல நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் மேம் ஹா பண்ணிடுங்கள் மேம் எங்களோடய இதுலேயே இருக்கும் நம்பரு ஆ எஸ் மேம் நீங்கள் அதுலேயே கூகுள்பே பண்ணிடுங்க மேம் ஓகே மேம் ஒரு ஆஃபனார்ல உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் மேம் நீங்கள் ட்ரை பண்ணிப் பாருங்கள் ட்ரை பண்ணிப் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து இங்கேயே வந்து நீங்கள் அடுத்து அடுத்து ஆர்டர் கொடுப்பிங்க மேம் தேங்க் யூ மேம்